எங்கள் பகுதியில் உள்ள வருமானம் இது வந்து நூல் மில்லுக்குப் போகிறாங்க விவசாயம் பால் பால் உற்பத்தி பால் கொஞ்சம் சொசைட்டிக்கு ஊத்துகிறாங்க கோழி வளர்த்துறாங்க கோழி காட்டில் விவசாயம் வந்து கரும்பு நெல் நெல் நடுறாங்க காட்டில் அப்புறம் அங்கே வந்து குச்சி இருக்குது கெலங்கு மா கெழங்கு குச்சி நடுவாங்க அது காட்டில் இருக்கிறது காட்டு வேலை செஞ்சுட்டு அங்கே இரு இருக்கிறோம்